என் பேரில் இருக்க பல நிலுவையில் உள்ள கட்டணம் நீர் பில்லு மற்ற இப்போ பில்லுலாம் இருக்குது இதை எப்படி சரி செய்கிறது சரி பார்க்கறது மாதிரி இப்போ சரி பார்க்கறதுன்னு பார்த்திங்கனாக்கா இரண்டு வழில பண்ணலாம் ஒன்று இணையதளம் மூலமாக செக் பண்ணலாம் இல்லை நேராக தாலுகா அலுவலகம் சென்று அதுலேயும் பார்க்கலாம் இணையதளம் மூலமாக பார்த்திங்கனாக்கா என்னுடைய பெயர் முகவரி வீட்டு நம்பர் அதெல்லாம் தெ தெரிவித்தோம் அப்பிடினாக்கா எந்த கிராமம் இதெல்லாம் சொன்னோம் அப்பிடினா தாலுகா ஆஃபிஸில் அவங்க பார்ப்பாங்க பார்த்து இது மாதிரி எவ்வளோ நிலுவை கட்டணம் இருக்குன்றதை அவங்க சொல்வாங்க அதன் மூலமாக நான் என்னோடய வங்கி கட்டணத்தை கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தோம்னாக்கா இணையதளம் மூலம் மற்றொன்று நேராக தாலுகா இது தாலுகா அலுவலகத்துக்கு சென்று பார்க்கறதுல தாலுகா அலுவலகம் சென்று அங்கே இந்த மாதிரி எந்த கிராமம் எந்த பஞ்சாயத்து அதில் எவ்வளோ என் பேர் முகவரி இதெல்லாம் சொல்லி அதன் மூலமாக எடுத்துக்கலாம் இணையதளத்தில் இன்னொன்று வ பார்த்திங்கனாக்கா என்ன ஏற்கனவே கட்டிய நம்பரு இருந்ததுன்னா அதன் மூலமாகவும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்